சாப்பாடு செய்யிறதுன்னா என்னா ஒரு அரை மண்நேரம் ஒரு மண்நேரத்துக்குள்ளே எல்லா முடிச்சிருவேன் கஷ்டமானதுன்னா இந்த சுண்டக்காய் இருக்குதில்லைங்க அந்த சுண்டக்காய் செய்யறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அது என்ன பண்ணும் எடுத்துன்னு வந்து வச்சுட்டு நல்லா இடிக்கணும் இடிச்சு அதெல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா அலசணும் அதில் இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துவிட்டு நல்லா நிறையா தவோ போட்டு கழுவணும் கழுவிட்டு அதுக்கப்புறம் அதை வேக வச்சு அதுக்கு உரிச்சு வறுத்து திருப்பி அதை இடிச்சு எல்லாம் போட்டு குழம்பு வைக்கிறதுக்கு லேட்டாயிருது அதே மாதிரி இந்த வாழைத்தண்டு இருக்குல்ல அதுவும் அறுத்தால் நிறையா நேரம் சுத்தம் பண்ணனும் இங்கே என்னடா இதை செய்யுறோங்கனுக்கும் அதை அறுத்து அதில் இருக்கிற அந்த நாரெல்லாம் எடுக்கிறதுக்கே எப்படியும் ஒரு மண்நேரம் ஆயிரும் ஒரு நாளைக்கு நிறையா நேரம் எடுத்து வேஸ்ட்டாகவே போய்ரும் ஸ்கூலுக்கு பிள்ளைங் போறத்துக்குள்ளே ஆவவே ஆவாது இதான் எனக்கு கொஞ்சம் நான் அதிகமாக நேரமாக எடுத்த சமையல்